எங்கள் பகுதியில் உள்ள முக்கிய ஊடகங்கள் உள்ளது பொழுதுபோக்கு பள்ளிகள் யாவை நம் ஊர்லேருக்க முக்கிய ஊடகங்கள்னால் நூலகம் பொழுதுபோக்குத் தொழில்னால் அப்படி ஒன்றும் சொல்லிக்கிறமாதிரி பெருசாக எதுவும் இல்லை மக்கள் பொதுவாக எதைப் பார்த்து விரும்புகிறார்கள் மக்கள் பொதுவாக பார்த்திங்கனா ஈஸியாக சம்பாதிக்கிறதுதான் பொழுது போக்கு ஊடகங்கள்னால் கேபின் சென்ட்ரு அந்தமாதிரி சமீபத்தில் ஆண்டுகளில் இது எப்படி மாறிவிட்டது குறிப்பு திரைப்படம் கல்வி வளர்ச்சி வானொலி டிஜிட்டல் தியேட்டர் தியேட்டரை வச்சு நிறையவே சம்பாதிக்கிறாங்க தொலைக்காட்சியிலும் சம்பாதிக்கிறாங்க வானொலி மூலமாக நியூஸை ஸ்பெரட் பண்ணி பரப்புகிறாங்க டிஜிட்டல் மொபைல் ஃபோன் அதுதான் இப்போதைக்கு இருக்கற என்டர்டைன்மென்ட் ஆனால் லைஃப்பில் ஒரு எசென்ஸியலான ஒரு பொருள்னால் மொபைல் ஃபோன் அதை வெச்செல்லாம் நிறைய பேரு சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் நிறைய பேரு சம்பாதிக்கிறாங்க தேட்டரு தேட்டரில் பார்த்திங்கனா ஸ்னாக்ஸ் அண்டு டிவி ஸோ இந்தமாதிரி நிறையாவே இருக்குது எக்ஸ்சட்ரா எக்ஸ்சட்ரா சம்பாதிக்கிறாங்க டிவிலேயும் ஆட் போட்டு சம்பாதிக்கிறாங்க குறிப்பிட்ட வகையான சீரியல்கள் படம் நாடகம் அந்த மாதிரி போட்டும் சமாளிக்கிறாங்க இன்டெர்நெட்டு இன்டெர்நெட்டும் ஒரு வியாபாரமாக தான் மாறிகிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்திங்கனா கொடுத்துதான் வாங்கி சம்பாரித்துகிட்டு இருக்காங்க அப்புறம் நிறையப் பேரு இந்த மாதிரி சம்பாரித்துகிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி நிறையா சம்பாதிக்கிறாங்க